பள்ளிகளில் வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தொழிற்கல்வி அதாவது தச்சு பிளம்மிங் தையல் கோழி கால்நடை வளர்ப்பு போன்றவற்றை வந்து கற்றுக் கொடுப்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் கல்வி கற்று தாங்கள் தங்கள் வாழ்வை வந்து மேன்படுத்தவும் கல்வி வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரியாக கல்வி மட்டும் தங்களது கனவு கவனத்தையும் தங்களின் ஆர்வத்தையும் ஏற்படுத்தாமல் இந்த மாதிரியான தச்சு பிளம்மிங் தையல் போன்ற ஒரு துறைகளும் வந்து அவங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தினால் அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களின் கல்வியின் தரத்தையும் தங்களின் தாங்கள் கற்றுக் கொண்டதையும் உணர்ந்து செயல்படுவார்கள் இதன்மூலம் அவர்களது திறமையும் அவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு அவங்க வருங்காலத்தில் இதை வந்து ரொம்ப மேம்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக கோழி கால்நடை வளர்ப்பில் வந்து அவங்க இப்போ நம்ம கல்வி நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு அதில் ஒரு இண்ட்ரெஸ்ட்டு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து வரும் அதன் மூலயமா அவங்க வருங்காலத்தில் ஒரு பெரிய உ ஒரு மே ஒரு இதை உருவாக்கி அதில் அவங்க நிறையா பேருத்துக்கான வேலைவாய்ப்பு அவங்க வந்து அளிக்கலாம் தானும் பயன் பெற்று பிறருக்கும் வந்து வேலைவாய்ப்பை அளிப்பதன் மூலயமா அவங்க வந்து அவங்களோட கல்வியின் சிறப்பையும் அவங்கள் கற்றுக் கொண்டதற்கான சிறப்பையும் அவங்க வந்து முழுமையா அடைவாங்க அதனால பள்ளியில் வந்து இதுபோன்ற விஷயங்களும் வந்து கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி தச்சு தையல் அந்த மாதிரியோட அந்த மாதிரியான இது மூலயமா அவங்க நிறையா வருமானத்தையும் ஈட்டலாம் நிறையா பேருத்துக்கு அதன் மூலயமாவும் வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களையும் வந்து நம்ம மேம்படுத்தலாம் அவங்க நிறையா மாற்றத்தை கொண்டு வரலாம் தச்சு தொழிலில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது அதில் மூலயமா அவங்க நிறைய கற்றுக்கிட்டு நிறையா வருவாய ஈட்டலாம் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது